இந்திய போக்குவரத்து அமைப்பு இப்போ எப்படி இருக்குன்னால் ரோடெல்லாம் எங்கே பார்த்தாலுமே பள்ளம் பள்ளமாக இருக்குது இந்த மாதிரி பள்ளம் இருக்கறதுனால நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது ஒரு ஃபேமிலியே ஒரு இதாக போனாங்கனாலும் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகறதுனால நிறைய உயிர் இழப்பு ஏற்படுது அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு டவுன் பஸ் எதுவுமே கரெக்டான டைமுக்கு வர்றதில்லை அதனால நிறையா பள்ளி மாணவர்களெல்லாம் வீடு போக ரொம்ப தாமதமாகுது அதே மாதிரி வீட்லருந்து பள்ளிக்கு வர்றதுக்கும் நிறைய தாமதமாகுது இதனால வந்து அவங்களுக்கு வந்து மெண்டல் இது இதாகும் அதே மாதிரி டிராஃபிக் வந்து நிறையா ஏற்படுது அதனால வந்து எல்லாருத்துக்குமே வந்து நிறைய தாமதமாகுது வேலைக்கு போகிறவங்க கல்லூரிக்கு போகிறவங்க எல்லாருத்துக்குமே வந்து இது தாமதமாகுது அதே மாதிரி சில நேரம் இதில் பார்த்தோம்னா சிக்னல் எல்லாமே எதுமே ஒர்க் ஆகறதில்லை இந்த மாதிரி ஒர்க் ஆகாதனால் பொது மக்களெல்லாம் அவங்க இஷ்டத்திக்கு வந்துட்டு போகிறாங்க அதனால நிறையா விபத்துகள் ஏற்படுது இந்த மாதிரி விபத்து எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயோம் வந்து நம்ம சரி பண்ணால்தான் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி விபத்து எல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி பஸ் எல்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு வரணும் ரோடெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு பக்கமே எ கிராமத்தில் இருந்து யாராச்சும் இங்கே வர்றாங்கனாலுமே அவங்களுக்கு வந்து பஸ்ஸு வ வசதி இல்லை பஸ் வசதி டவுன் பஸ் எல்லாமே கரெக்டான டைமுக்கு வந்தால் தான் இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்க முடியும் அதே மாதிரி பஸ் எல்லாமே வந்து ஒரு அ அஞ்சு வருடத்துக்கு ஒருக்காவோ இல்லை பத்து வருடத்துக்கு ஒருக்காவோ வந்து ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து அந்த பஸ் வந்து ந டிராவல் பண்றதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த அரசு பஸ் எதுவுமே அந்த மாதிரியெல்லாம் இல்லை எல்லாமே பெயிண்டெல்லாம் போயிருக்குது ஒன்றா இல்லைன்னா கம்பி உடஞ்சிருக்கு இல்லைன்னா கம்பி துரு பிடிச்சி போயிருக்குது சில டைம் எல்லாம் பார்த்தா நம்ம கையே போய் கம்பியில் கிழித்து ரத்தம் வருது நம்ம டிரெஸ் எல்லாம் வந்து கம்பியில் மாட்டி கிழித்துருது இதெல்லாம் வந்து கவுர்மெண்ட் வந்து பார்த்து பண்ணணும்